நான் நினச்சிருக்கேன் காக்காவா இருந்துருக்கலாம்னு ஏன்னால் காக்காவா இருந்தால் எங்கேயாட்டும் அது பறந்து பறந்து எங்கேனாவது இருந்துக்குருவோம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து இப்படி இருக்கோமே காக்கா மாதிரி இருந்தால் எங்கேனாவது பறந்து பறந்து போய் நமக்கு வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டு நம்ம பாட்டில் அசறாம இருந்துக்கலாம் எந்த இதுவும் பண்ண வேணாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மயிலை ஏன் மயிலையும் பார்த்துருக்கேன் மயிலை ஏன் பிடிக்குன்னால் மயில் கொஞ்சம் அழகா இருக்கும் மயில் என்றைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து வந்து இருக்கும் அது பார்க்க அந்த மயில் முடி இருக்கறதே அந்த கலர்லாம் அலகலகா இருக்கும் அது கூட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் என்னென்னால் எனது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது லவ் பேர்ட்ஸ் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அது ரிப்பீட் பேசிக்கிட்டே இருக்கும் அதுக்கு எதுவும் வேணுன்னால் ஆ ஆ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பேசினோமோ நம்ம எ நம்ம பிள்ளைகள யாரையாட்டும் எங்கள் அம்மா எதாட்டி என்னை கூப்பிட்டுச்சின்னா வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னு அந்த குருவியும் என்ன அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் என்னென்னால் நம்ம இந்த குருவிலாம் வெளியில் பார்ப்போம்ல அந்த மாதிரி குருவிலாம் எங்கள் வீட்டில் வாங்கி போட்டுருக்கோம் அந்த குருவிக்கு வந்து என்றைக்கும் எதாவது அந்த அதுக்கு தானியம் புழு அது இதுன்னு கொடுப்போம் குருவி வரும் குருவி அழகா இருக்கும் குருவி பின்னே அது கூட அழகா இருக்கும் இப்போது குஞ்சு பொரிச்சிருக்குது எங்கள் வீட்டில் அந்த குஞ்சு கூட அழகா இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ரீசெண்டாக குஞ்சு பொரிச்சவொடனே அதை கையில் கூட எடுத்து பார்த்துருக்கேன் நான் அதோடு இது சாஃப்ட்டாக இருக்கும் சைனிங்காக இருந்துச்சி அழகா இருந்துச்சி எப்போவும் எப்போ அப்பன்னா அது பறந்து எங்கேயாவது போய் அது தேடி எடுத்துட்டு வரும் ஆனால் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைப்போம் அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம கிளி தான் ரொம்ப பிடிக்கும் கிளி அப்பன்னா அது வந்து நம்மகூட எப்படி ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை அந்தந்த அந்தந்த மாதிரி கேட்டு அந்தந்த அளவுக்கு அது நல்ல பேசும் நல்ல வைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி பறந்து போயிட்டு வரும் அதுக்கப்புறம் கழுகு கழுகுலாம் பார்த்துருக்கேன் கழுகு மேலே எங்கள் வீட்டு மாடியில் பறந்துக்கிட்டே இருக்கும்